ஹலோ நம்மள்கிட்ட என்னென்ன மீன் இருக்குது இன்றைக்கி ஆ கடல்மீனில் என்ன கடல்மீனெலாம் இருக்கா ஆ சரி ஓகே ஓகே ஓகேங்க நம்ம எப்பொழுதும் விரும்பி சாப்பிட்றது ஆற்றுப்பொடி ஆற்றுப்பொடி வந்திருக்கா நமக்கு சரி சரி அப்படியே இறால் கொஞ்சம் ஆற்றுப்பொடி கொஞ்சம் ஆ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி எப்போதும் நமக்கு நமக்குன்னு தர்கிற ஆள் நீங்கள் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் வளர்ப்பு கெண்டை இருக்குதில்ல நம்ம நம்ம ஊர் வளர்ப்பு கெண்டை சரி சரி சரி சரி ஆ போட்டு விடுங்க வாவல் கொஞ்சம் போட்டு விடுங்க அப்புறம் ஏன் அப்புறம் எப்போதும் வாங்கிறது தானே சரி சரி என்ன ரேட் வருது சரி சரி சரி கொஞ்சம் ரேட்டை கம்மி ஆமாம் ஆமாம் ஒன்னுமில்ல இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வீட்டில் அதுக்காக தான் பார்க்குறேன் ஒரு இருபத்தஞ்சி கிலோ வாவலும் ஒரு முப்பது கிலோ இறாலும் வேணும் ஆ சரி சரி சரிங்க வா கொஞ்சம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நீங்களே கிளீன் பண்ணி கொடுத்துருங்க ஆ பீஸ் நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் போடுற மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுற மாதிரி போட்டு கொடுத்துருங்க ஆ ஓகே ஓகே ஓகேண்ண ஆமாங்க எல்லா ஃப்ரீ டெலிவரி தானே அதுவும் எல்லாம் அதுக்கு வேறு பைசா போட்டுற போகிறிங்க ஓகே ஓகே ஓகே நன்றிண்ண நன்றிண்ண